எஸ் மேம் சசி ட்ராவல் ஏஜென்ஸ் சொல்லுங்கள் ஓகே மேம் ஓகே மேம் என்னென்ன பிளேஸ்க்கு நீங்கள் தஞ்சை பெரிய கோயில் இருக்குது மேம் அதுக்கு பக்கத்தில் பூண்டி மாதா கோவில் இருக்குது அப்பறம் அதை பார்த்துட்டு கும்பகோணம் வந்தீங்கன்னால் சாரங்கபாணி கோவில் இருக்குது கும்பேஷ்வரன் கோவில் இருக்குது அதை முடிச்சிட்டு திருவாலூர் சைட் போகலாம் மேம் பெரிய கோவில் இருக்கும் நாகப்பட்டினம் பீச்சி வேளாங்கண்ணி அந்த மாதிரி போகலாம் மேம் ஒன் லேக் வரும் மேம் இதில் நீங்கள் ஃபுட்டும் ரூமும் நீங்கள் ரெடி பண்ணிக்கிறீங்கன்னால் கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாகும் மேம் ஓகே மேம் அப் ஒன் லேக் வரும் மேம் மேம் ஃபுட்டுங்கிறது நீங்கள் வீட்டில சாப்பிட்ற மாதிரியே சாப்பாடு நாங்கள் நல்லா ஹோட்டலுக்கு அழைச்சிகிட்டு போவோம் ரூமும் அந்த மாதிரி நம்ம வீடு மாதிரி இருக்கும் மேம் நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லை ப்ராப்ளமும் இல்லை மேம் உங்களுக்காக செவன்ட்டி ஃபைவ் தெளசண்ட் செவன்ட்டி ஃபைவ் தெளசண்ட் ஓகேவா மேம் ஓகே மேம் எவ்வளோ என்னைக்கு கம்மிங் எப்போது மேம் வரீங்க ஓகே மேம் சேட்டர்டே ஃபைவ் டேஸ்ஸா மேம் ஓகே மேம் ரூம்லாம் நம்ம மேம் நீங்கள் கேட்கறது பொறுத்து தான் மேம் இருக்குது டூர் ஓகே மேம் ரெடி பண்ணிடலாம் மேம் ஆ சொல்லுங்கள் மேம் ஹலோ ஓகே மேம் ரெடி பண்ணிக்கலாம் ரூம் ஓகே மேம் ஃபுட்டும் நாங்கள் பார்த்துக்கறோம் ட்ராவல்ஸ் அலோவன்ஸும் நாங்கள் பார்த்துக்கறோம் மேம் நீங்க அட்வான்ஸாக நீங்கள் கொஞ்சம் மனி பே பண்ணணும் மேம் டுவெண்ட்டி ஃபைவ் தெளசண்ட் பே பண்ணிடுங்க மேம் ஓகே மேம் நீங்கள் எதுவும் இன்ஃபார்ம் பண்ணணுன்னால் எங்களுக்கு கால் பண்ணுங்க மேம் ஓகே தேங்க் யூ மேம்